என்னுடைய பிறந்தநாள் ஏழு நாலு ஆயிரத்து தொள்ளாயிரத்து அறுபத்தி ஏழு என்னுடைய கணவருடைய பிறந்தநாள் பத்து அஞ்சு ஆயிரத்து தொள்ளாயிரத்து ஐம்பத்து ஒன்பது என் மகளின் பிறந்தநாள் ஏழு ஆறு ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்து ஏழு என் பேரப்பிள்ளையின் பிறந்தநாள் பத்து நாலு ரெண்டாயிரத்து பதினாலு என்னுடைய மருமகனின் பிறந்தநாள் பதினேழு ஒன்று ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்து ரெண்டு என்னுடைய திருமணநாள் பதினாறு ஏழு ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்து ஆறு